கிராமத்துலெல்லாம் கை கால் உடச்சுக்கிச்சுன்னா இது மாவு கட்டு போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த எலும்பு உருட்டி தழை இந்த இந்த முட்டை கரு வெள்ளை இருக்குதே அது ரெண்டுத்தையும் குழச்சி வச்சு போய்விட்டு மெடிக்கலில் ஒரு இது ட்ரெஸ்ஸிங் துணி வாங்கினு வந்து கட்டுப் போடுவாங்க கட்டுப் போட்டு அதன் பிறகு ஒரு ஆட்டோவாவது காராவது அவுங்கவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி டூவீலராவது எங்கேனா வைச்சு அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டுனு போவோம் அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டுனுப் போய் டாக்டர் என்னென்னா சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாத்தையும் கேட்போம் அதை கேட்டின பிறகு அதன் பிறகு டாக்டர் என்னென்னா ப பத்துப்போட சொல்கிறாரோ அந்த புலியம் பத்து கேவுர் மாவு அதை காய வைச்சு அந்த இது இது அந் அந்த பத்து போடுவோம் அதுக்கு அடுத்து மற்றது டாக்ட்ருங்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த ஒத்தடம் கொடுப்போம் அப்புறம் புலியான் தழையப்போட்டு ஒத்து கொடுப்போம் இதெல்லாம் போட்டுக் கொடுத்தவொன்னே அப்புறம் டாக்ட்ரு என்ன சொல்கிறாங்களோ அதன் படி கேட்டுவிட்டு அழகாக ஆட்டோ எடுத்துனு வீட்டுக்கு வந்துடுவோம்